என்னோட சொந்த ஊரில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா நான் போனோன நான் படித்த ஸ்கூலு அதோடு நான் படித்த என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கள்லாம் பார்த்தோன்ன ரொம்ப அதலாம் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அதுக்கப்றம் இங்கே கோவில்லா ரொம்ப தூரமாக இருக்கிறப்போ நம்ம வயல்வெளியில் நடந்து போகிறப்போ பழைய இதில் என்னென்ன நடந்துச்சோ அதலாம் ரொம்ப ஞாபகம் வரும் அந்த வயல்வெளியில் நடந்து போறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்